கடலூர்ல வந்து சிறப்புனால் என்னென்னா நெய்வேலியில இருக்க நிலக்கரி ம மைண்ட்ஸை சொல்லலாங்க அந்த மைண்ட்ஸு வந்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு இடம் அந்த மைண்ட்ஸில் கரண்ட் தயாரிக்கிறது கிட்டத்தட்ட நிறையா மா மாநிலத்துக்கும் போது ஏகப்பட்ட ஊருக்கு கரண்ட் இங்கே நெய்வேலிலேந்து தாங்க போது அது கடலூர்ல வந்து நெய்வேலியில வந்து கடலூருக்கு ஒரு பெருமை நெய்வேலியில இருக்கிற நிலக்கரி மைண்ட்ஸுங்க இன்னொரு பெருமைனு சொல்லாம்னால் அப்படியே வடலூர்ல இருக்கிற இது வடலூர்ல சொல்கிற திருச்சபை தாங்க அங்கே வந்து என்னென்னா தைப்பூசத்துக்கு அங்கே வைக்கிறது என்னென்னா இந்த கடலூர் மாவட்டத்துக்கு லீவ் விட்ருவாங்க ஏன்னா அங்கே அதிகமாக கூட்டம் வரும் அங்கே அந்த திருச்சபைக்கு போனாவே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புனிதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி இன்னுவாங்க ரெண்டாவது க மூணாவது வந்து கடலூர்ல வந்து எ இந்த காங்கேரிபொன்னூர்ல வந்து அங்காளம்மன் கோயில் திருநாள் அந்த திருநாள் வந்து ரொம்ப கோலாகலமாக நடக்கும் கடலூர்லயே அப்புறம் கடலூர்ல வந்து பீச்சி ஏகப்பட்டது அந்த சிறப்பான இடம்லாம் ஏகப்பட்டது இருக்குதுங்க அங்கே போகிறதுலாம் வந்து ரொம்ப அப்படியே பிரமிக்க வைக்கிற மாரிலாம் இருக்கும் அப்படியே ஏகப்பட்டது அப்படியே மைண்ட்ஸுக்கு போனிங்கனால் அப்படியே அந்த நிலக்கரியில வர கரண்ட்டு கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் போகிறதுனால இதுக்கு இத ஒரு ஹிஸ்ட்ரியாகவே வச்சு புக்ல என்னென்னா ஒரு பாடமாகவே எடுக்கிறாங்க இதை பற்றிலாம் அவ்வளோதாங்க